ஏழு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அஞ்சு ஏழு ரெண்டாயிரம் பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரம்